தொழில்துறையில் மேம்பாடு அடையக்கூடிய கூறுகள் என்ன கேட்டிங்கன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டு ஆப்ஸு ஸோ வெப்சைட்ஸு எல்லாம் இருக்குது இன்வெஸ்மெண்ட்டுனாசிட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்ஸுலலாம் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரிட்டன் குட் ரிட்டன்ஸை ஆஃப்ட்டர் எடுக்கிற மாதிரி நிறையா ஆப்ஸ்லாம் இருக்குது ஸோ அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம இயர்னிங்ஸ் அதிகமாக்கலாம் அதில் ஏஐயோட கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்குமான்றது தெரியலை பட் வந்துச்சுன்னா நிறைய கான்ட்ரிபியூஷன் இருக்கும் அதில் வந்து நிறைய நிறைய புரட்சி ஏற்படும் ஏஐலாம் வந்துச்சு அப்படின்னா ஆப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஸோ ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து நிறைய பிராசஸ்லாம் இருக்குது